அதிரசம் முறுக்கு தேன் லட்டு ஜாங்கிரி ஜிலேபி பாயாசம் மைசூர்பாக்கு குலோப் ஜாமுன் தேன் முறுக்கு இனிப்பு பணியாரம் பாதுஷா அல்வா ரசகுல்லா மக்கன் போடா மோதி லட்டு பால்கோவா பாசுந்தி ரவா லட்டு ராகி லட்டு ப்ரெட் அல்வா